இப்போ நான் வீட்டு வேலை தவிர வந்து வெளியில் பார்த்திங்ன்னா மேக்கப் போடுறது என்னோட வேலை எனக்கு மேக்கப் போடுறது ரொம்ப புடிக்கும் நான் புதுசு புதுசாக மேக்கப் பொருள் எல்லாம் வாங்குவேன் வாங்கி அதை யூஸ் பண்ணுவேன் மத்தவங்களுக்கும் அதை யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்போ நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பாத்தேனா அதை வந்து யாருக்காவது நான் போட்டு பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னா அதனால என்ன பண்ணுற அது யாருக்காவது புதுசு புதுசு ஹேர் ஸ்டைல் பண்ணி பாக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வேலை அப்புறம் பார்த்திங்ன்னா அது போக பார்த்திங்ன்னா தையல் தைப்பேன் பிளவுஸ்ஸு ஆரி ஒர்க் பண்ணுவேன் ஆரி ஒர்க் பண்ணிணனா டிசைன் டிசைன்னா ஆரி ஒர்க் பண்ணுவேன் ஃபோனை பார்ப்பேன் ஃபோனில் என்னென்ன புது மா புதுசா டிசைன் வந்திருக்கும் பார்த்து அந்தமாதிரி டிசைனில் நம்ம பீட்ஸ் போட்டு ஒரு ஒர்க் பண்ணுவேன் பிளவுஸுக்கு அப்புறம் பார்த்திங்ன்னா அது அந்த நேரம் போக சினிமாக்கு போய்டுவேன் இந்த இந்த வேலை மட்டும் பார்க்காம சினிமாக்கு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சினிமா புதுசாக ஏதாவது ஒரு ரிலீஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகிடிச்சினா அதை பார்க்க ஃபேமிலியோட போவோம் பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்ன்னா அந்த அந்த நேரம் போகலனா ஷாப்பிங் போவேன் ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை ஷாப்பிங் போவேன் ஷாப்பிங் போய் ட்ரெஸ்ஸு என்னா வாங்கணுமோ ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சமேரி ட்ரெஸ்ஸு வாங்குவேன் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குவேன் பசங்களுக்கு வாங்குவேன் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து மளிகை சாமான் க்ரோசெரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதலாம் போயி ஷாப்பிங் பண்ணுவேன் ஷாப்பிங் பண்ணி முடித்தோன வீட்டுக்கு அது எப்பயாவதுதான் ஷாப்பிங் போவேன் அதிகமாலாம் ஷாப்பிங் போகிறது கிடையாது ஆனால் இது என்னோட ரொம்ப பிடிச்ச வேலை அப்புறம் பார்த்திங்ன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுனா நான் பார்க்கு போய் உக்காந்துருப்பேன் பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் சின்ன சின்ன பிள்ளைங்கதான் என் பிள்ளைங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் பார்க்கில் இருப்பேன் பார்க்கில் அங்கே வந்து ஃபிஷ் அதலாம் இருக்கும் கிளிகள் அப்புறம் பார்த்திங்ன்னா நிறையா விள்ளாடுறது ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பிள்ளைங்க விள்ளாட வச்சு நான் சந்தோசப்படுவேன் அப்புறம் பார்த்திங்ன்னா பக்கத்தில் கோவில் இருக்கு கோவிலுக்கு போவேன் கோவிலில் போய் ப்ரே பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வேலை அப்புறம் பார்த்திங்ன்னா எனக்கு இன்னும் நிறைய பியூட்டிசன் பியூட்டிசன் வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்புறம் புதுசாக எதாவது க்ரீம் வந்துச்சுன்னா அதை யாருக்காவது போட்டு வாங்க இதை ட்ரை பண்ணிப்பாருங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணிவிடுவேன் அதுவே நான் ஒரு பொழுதுபோக்காக வைச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்ன்னா எங்கள் வீடு வந்து ஒரு ஏழு சென்ட்டில் இருக்கும் அங்கே பார்த்திங்ன்னா முன்னாடி வீடு இருக்கும் அதுக்கு முன்னாடிக்கும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறையா இடம் இருக்கும் அங்கே வந்து நான் நிறைய பிளாண்ட்ஸ் வைச்சிருக்கேன் ட்ரீஸ்லாம் நான் வந்து நட்டு வைச்சிருக்கேன் அதை எனக்கு இந்த ட்ரீயில் வந்து தண்ணீர் ஊத்துறது செடிக்குலாம் தண்ணீர் ஊத்துறது பூக்கள் பறிக்கிறது பூச்செடினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாரி செடிகள் வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அதிகமாக என் செடியை பார்த்துகிட்டே இருப்பேன் அடிக்கடி எனக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் போய் நான் போய் என் செடியை பார்த்து எப்படி வளர்ந்துடுச்சா என்னாமாரி வளர்ந்துருக்கு இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு இன்னைக்கு எதாவது காய் காய்ச்சிருக்கா இன்னைக்கு எவ்வளோ பூ பூத்திருக்கு அந்தமாரி நா போயி என்னுடய தோட்டத்தை போய் பார்த்துட்டு அங்கே உக்காந்துருப்பேன் ரொம்ப நேரம் உக்காந்துருப்பேன் உக்காந்து என்னுடய பொழுதுபோக்குவேன்